த தண்ணியை போய் பாத்தோடனே தண்ணி பாச்சை எதனா இருக்கா க்ளீனாக இருக்கா எதனா பாம்பு அது இருக்கா ஏதாச்சும் இருக்கானு கீழே பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதேமாதிரி இறங்கும்போது ஏரியிலலாம் மண் அள்ளிட்டு இருப்பாங்க அந்த மண் வந்து காலை இழுக்க ஆரம்பிக்கும் பொதைக்குழி ஏதாச்சும் இருக்கானு பார்ப்போம் ஆற்றில் தண்ணி போகுதுனா அந்த தண்ணி க்ளீனாக இருக்கா அழுக்கா இருக்கா எதனா இந்த சாக்கடை தண்ணியெலாம் கலந்து வருதா அப்படிலாம் பார்ப்போம் அதேமாதிரி எதனா மிருகம் பாம் நண்டு அதெல்லாம் கூட ஒரு சில டைம் காலில் பிடிக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் இருக்கானு பார்ப்போம் துணைக்கி ஆளு இல்லாமல் அந்த தண்ணியிலலாம் இறங்கி குளிக்க முடியாது அதனால் பார்த்து பொறுமையாக இறங்கி குளிப்போம் அதேமாதிரி போய் குளிக்க போகும்போதும் உடம்புல அரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில இடத்துலலாம் போனால் உப்பு தண்ணி அதிகமாக இருக்கறதால் உடம்பெல்லாம் அரித்து ஒருமாதிரி செப்டிக் ஆகிடும் உடம்பெல்லாம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துதான் குளிப்போம் பழகின இடத்துக்கு போன பழகின ஏரி குளம் ஆறு இந்தமாதிரி இடத்துல போனால் நம்ம ஒருவாட்டி குளித்துட்டு வந்துட்டோமுன்னால் போன முறை குளித்தோம் எந்த ப்ராப்ளம் இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சுடும் அதனால் கொஞ்சம் தைரியமாக இறங்கி குளிக்க ஆரம்பிப்போம் மண் அள்ளிட்டாங்கனால் அந்த இடத்துல கால் வச்சோமுன்னால் ரெண்டுப்பேரு பிடிச்சி இழுத்தாலும் அது தப்பிக்க முடியாதாம் அந்த அளவுக்கு ஆழத்தில் உள்ளே இழுத்துகிட்டு போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருப்போம்